எங்கூர் உள்ளூர் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பற்றாக்குறைங்க அது மட்டும் இல்லாமல் நடந்து வந்து தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்குது அவங்களுக்காக ஒரு வண்டியோ இல்லை வீட்டிலேருந்து கொண்டு வந்து விடுற மாதிரியோ அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை கொழந்தைகள் நடந்து தான் வர்றாங்க ஒரு பேருந்து கவர்மெண்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணித் தந் தர்றாங்க ஆனால் அதுக்கு வந்து பணம் கட்டுறதுக்குக் கூட அந்த கொழந்தைங்கனால முடிகிறதில்லைங்க அது கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இன் மெயினான இது என்ன அப்படின்னா ஆசிரியர்கள் பற்றாக்குறைங்க இருக்கிற ஆசிரியர் வச்சி ஒப்பேத்துகிறாங்க அப்படின்னா அந்த கொழந்தைகளுக்கு என்னங்க அறிவு வரும் ஆங்கில ஆசிரியர் வந்து தமிழ் எடுக்கிறாங்க அவங்களுக்கு என்னங்க தமிழ்ல என்ன அறிவு இருக்கும் தமிழ் ஆசிரியர் ஆங்கிலம் எடுக்கிறாங்க தமிழ் எடுக்கிறவங்களுக்கு ஆங்கிலத்தைப் பற்றி என்னங்க தெரியும் படித்து தெரிஞ்சிக்கலாம் ஆனால் எல்லாமே நம்மளால தெரியா அந்தந்த துறைகளில் அந்தந்த இதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து அந்தந்த இது வந்து புரியுங்க அதனால் வந்து ஆசிரியர்கள் தான் பொதுவாக வந்து பற்றாக்குறையாக இருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா பள்ளிக் கட்டிடங்கள் பள்ளிக் கட்டிடங்கள் வந்து போதுமான அளவு இல்லைங்க ஒரே வகுப்பறையில் முப்பதுக்குள்லிருந்து நாற்பது கொழந்தைங்கள அடைச்சி வச்சி சொல்லித் தர்ற மாதிரி இருக்குது அதனால் தனித் தனியாக அந்த கொழந்தைகளுக்கு வந்து பார்த்து சொல்லித் தர மாதிரி முடிகிறதில்லைங்க ஒரு ஒரு கொழந்தைகளோட திறனை வந்து நம்ம பார்க்கணும் அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா கழிவறை கழிவறை வந்து சுத்தமாகவோ விலாசமான கழிவறையாவும் இல்லை எண்ணிக்கை பற்றாக்குறையாகவும் இருக்குதுங்க அப்பறம் கு ஆய்வுக்கூடங்கள் லேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி அந்தளவுக்கு வசதிகள் வந்து இல்லைங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ இது சூழ்நிலை வந்து பற்றாக்குறையாக இருக்குதுங்க